புதிய தொழில் தொடங்குறதுன்னா எங்கள் ஊர் பக்கல்லாம் முந்திரிதான் தொழிலாக இருக்கு அதுக்கு பண்ணுறதுக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் பணக்காரங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட வேறெங்கையும் வாங்காமல் அவங்களோட கையிருப்புலர்ந்து எடுத்து பண்ணுவாங்க இல்லை விருப்பம் இருக்கு திறமை இருக்கு ஆனால் வசதி இல்லை அப்படிங்குறவங்க வந்து பேங்கில் லோன் கேட்டு அது மூலமாக வந்து தொழில் தொடங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ முந்திரி தொழிலை தவிர்த்து மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த துணி தைக்கிறது அதுக்கப்புறோம் முந்திரி கம்பெனி வச்சுருக்கவங்ககிட்ட போய்ட்டு இவங்க கொட்டை உடைக்கிறது அப்புறம் இந்த ஏரி வேலைக்கு போகிறது இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்குறாங்க மோஸ்ட்லி இங்கே நிறைய பேர் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஹோட்டல் ஆரமிக்கிறாங்க மண்டபம் ஆரமிக்கிறாங்க அதுக்கப்புறம் துணிக்கடை ஆரமிக்கிறாங்க இப்போ எங்கூரில் தான் இவ்வளோ வசதி வந்ததுனால் யாருமே முன்னாடி நாங்கள் பண்ருட்டிக்குதான் போவோம் ஒரு துணி எடுக்கணும் அப்படின்றனாலே பண்ருட்டிக்கு தான் போவோம் ஆனால் இப்போ வந்து அந்தமாதிரி இல்லை எல்லா வசதியுமே எங்கள் ஊரிலையே இருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து தொடங்குறவங்க வந்து இதான் கொஞ்சம் பணக்காரவங்க இல்லை நகை வச்சுருக்காங்க அப்படின்னா நகையை ஈடுக்கட்டி அவங்க வந்து அதை மூலதனமாக போடுவாங்க இல்லைன்னா பேங்கில் லோன் வாங்கிதான் பண்ணுவாங்க இல்லைன்னா வட்டிக்கு எங்கேயாது கடன் வெளியில கடன் வாங்குறது அந்தமாதிரி பண்ணுவாங்க